எனக்கு பிடித்த உணவுன்னு பார்த்திங்கன்னா ரைஸ் பிடிக்கும் டேட்ஸ் பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் இது மூணுமே பிடிக்கும் ரைஸில் என்ன பெனிஃபிட் இருக்குனால் சாப்பிட்டா சுகர்னா அளவு வந்து கட்டுப்படுத்தும் டேட்ஸுன்னு பார்த்திங்கன்னா டயட் டயட் எடுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் போடாது கரெட்டாக நம்ம மெயின்டென் பண்ணிக்கலாம் வெயிட்டை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஐஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது அப்புறம் வெயிட் கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்லாம்